இப்போ எப்பின்னா இப்போ இப்போ எங்கள் வீட்டுலையே நாங்கள் வந்து இப்போ நூறு கிலோ நூறு கிலோ இரநூறு கிலோ வந்து காய்கறி மார்கெட்டுக்கு அனுப்புவோம் ஆனால் அங்கே வந்து ரேட் வந்து இப்போ அங்கே அவங்க வந்து அந்த கடைக்காரவங்க விற்கிறது வந்து மக்கள் விற்கிறது இப்போ கிலோ பத்துரூபானா அங்கே பத்துரூபாய்க்கு விற்பாங்க ஆனால் எங்களுக்கு பில்லில் வந்துவிட்டு அஞ்சிரூவானு போட்டு தான் கொடுப்பாங்க ஆனால் வந்து ரொம்ப நஷ்டம் அடைதுதான் ஏன்னா நாங்கள் வந்து இங்கே வந்து களைவெட்டி உரம்போட்டு களைவெட்டி உரம்போட்டு இப்போ மண்ணை மண்ணை செதுக்கி தண்ணி பாய்ச்சி அதை பொருக்கி அதை பொருக்கி சொத்தை பார்த்து அதை மார்க்கெட்டு இங்கிருந்து கொண்டுபோய் அனுப்பிவிட்டு இப்படி பண்ணுறதுனால எங்களுக்கு ரொம்ப நஷ்டம் தான் ஆனால் இது இது அங்கே போய் கொஞ்சம் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுதான் எங்கள் பிழப்பு ஒடுறோம் எங்கள் எங்கள் வாழ்கையே தொடரும் அதனால் இது இப்படி இப்படியே அவங்க பண்ணிகிட்டு இருக்குதுனால எங்களுக்கு வந்து ரொம்ப லாஸ் ஆகுது அதனால் இது அவங்க கொஞ்சம் இப்போ அவங்க பார்த்துருவாக்கினா எங்களுக்கு பத்துரூபா போட்டுத்தரதுதான் நல்லது இப்போ குறச்சி கொடுக்குறதுனால எங்களால் ரொம்ப கட்டுப்பிடி ஆகமாட்டேங்குது அதனால் இதெலாம் கொஞ்சம் இன்னு கொஞ்சம் மாறினா கொஞ்சம் நல்லாருக்கும்னு நாங்கள் எதிர் பார்க்குறோம் ஆனால் பண்ணுவாங்க என்ன தெரில அதனால் இப்போ வந்து இது இப்போ இப்போ அவங்க வந்து விற்கிறது பத்துருபா பத்துரூவானா எங்களுக்கும் பத்துரூவா போட்டுத்தாங்க போட்டுத்தாங்கன்னு சொல்லுறோம் ஆனால் கே புரிஞ்சிக்கமாட்டுறாங்க அதா என்ன பண்ணனும்னு தெரில இது இது இது மாரி பொருள்லாம் மக்கள் மக்கள் வந்து கஷ்டத்துலலாம் இருக்கோம் இந்த தமிழ்நாட்டு நஷ்டத்துலலாம் போகும் கொஞ்சம் ஏற்றி விற்றாங்கன்னா ஏற்றி போட்டாங்ன்னா நாங்கள் குடும்பமும் நல்லாருக்கும் மற்ற குடும்பம் எல்லாமே நல்லாருக்கும் அதனால கொஞ்சம் பார்த்து பண்ணால் நல்லாருக்கும்னு நினக்கிற